நான் வரையிரும் போது தாக்கத்தை ஏற்படுத்திய ஓவியங்கள்னால் எதுவும் இல்லைபா நான் இந்த இயற்கை ஓவியம் சும்மா இந்த பசங்களோட விளையாட்டிருக்கும்போது இந்த வீடு மாதிரி ஓவியம் அப்புறம் இந்த பூ வரைகிறது அப்புறம் மரம் செடி கொடி நடுவில் ஒரு வீடு இருக்கிற மாதிரி வரைகிறது சிங்கம் வரைஞ்சு தருவேன் அப்புறம் இந்த சயின்ஸ் பசங்கள் புக்கெலலாம் வருதுயில்லைங்களா சயின்ஸ்க்கு மூவிஸ் வரைஞ்சிட்டு வர சொன்னாங்கன்னு சொல்வாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அதெல்லாம் வரைஞ்சு கொடுத்துருக்கேன் ஆனால் இந்த நீங்கள் கேட்குற வேலை இதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது அந்த இயக்கம் பற்றியும் எதுவும் தெரியாது ஆனால் அதுக்குன்னு ஓவிய போட்டி அந்த மாதிரி ஸ்கூலுங்கெலலாம் வைக்கிறாங்க காலேஜ் ஸ்கூல்ஸ்லெலாம் வைக்கிறாங்க அதில் குழந்தைங்க பங்கெடுத்துகிட்டு நல்லபடியாக நல்ல ஓவியம் வரைகிறாங்க இப்பெலாம் ஓவியம் வரைஞ்சி எக்சிபிஷன்னாகவே கண்காட்சி மாதிரியெல்லாம் வைக்கிறாங்க பரவாயில்ல இன்னும் இந்த மாதிரி ஓவியம் வரைகிறதுலாம் இன்னும் நிறைய டீச்சர்சும் சரி ஸ்கூல்லேயும் சரி பேரன்ட்ஸும் சரி நல்லா என்கரேஜ் பண்ணி பசங்களை இன்னும் கொஞ்சம் நல்லா முன்னேற்றி விடணுன்றது என்னுடைய வேண்டுகோள்